நான் வந்து அதிக எண்ணிக்கை மக்களுக்கு வந்து நான் சமச்சுருக்கேன் நான் எப்படி சமைப்பேன் அப்படினா நான் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து எல்லாமே வந்து இவ்வளவு அளவுன்னு எடுத்து நம்ம வச்சுக்கணும் எப்போயுமே அப்போ தான் வந்து நமக்கு அப்போ அந்த க சமைக்கையில் நமக்கு வந்து குழப்பாது நம்ம வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளவுன்னு கணக்குனா அப்போ வந்து நம்ம வந்து பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ அப்படிங்கிற கணக்கு நான் எடுத்து வச்சுருவேன் மொதல் நாளே நான் வந்து சமைக்க போறதுக்கு மொதல் நாளே நான் போயிருவேன் போய் எல்லா ஜாமான் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் மறு நாள் காலையில் வந்து வெல்லன சமைக்க ஆரமிச்சுருவோம் நாங்கள் சீக்கிரமே சமைக்க ஆரமிச்சுருவோம் அதனால நான் வி சீக்கிரமாகவே நான் சமச்சுருவேன் நம்ம வந்து நல்லா விறகு வந்து நல்லா வாங்கிக்கணும் சமைக்க எப்போயுமே அடுப்பை நல்லா ஏறிய விடணும் அப்போ தான் நல்லா வந்து சீக்கிரமே வேலை முடியும் நம்ம வந்து சமைக்கையில் வந்து கவனமாக சமைக்கணும் எதையுமே நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணணும் அப்படி சமைக்கையில் மட்டும் நல்லா சமச்சிரு சீக்கிரமே முடிச்சுரலாம் நம்ம இப்படி சமைக்கையில் நமக்கு வந்து அதிக மக்களுக்கு நமக்கு சமைக்கையில் வந்து அது வந்து தப்பாக போயிறாது கரெக்டாவும் இருக்கும் நம்ம வந்து என்ன எப்படி நம்ம வந்து பண்ணுறமோ அதே அனுபவத்தை நம்ம வந்து கரெக்டாக வந்துரும் அந்த மாதிரியே வந்துரும் ஒரே ஒரே மாதிரி நம்ம செய்யயில நம்ம வந்து அளவு மட்டும் கூட வரும் அவ்வளோ தான் நம்ம அ கரெக்டாக அந்த அளவ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமச்சுட்லாம் இது வந்து ந என்னுடைய வந்து நான் என்னுடைய யுக்தி இது தான் நான் வந்து இப்படி தான் நான் வந்து சமைப்பேன்